இப்போ பார்த்தீங்ன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய கிளினிக்ஸ் இருக்குது நிறைய ஸ்பெஷல் ஹாஸ்பிடல்ஸ்லாம் இருக்குது வந்து நிறைய க்ளீனிக்ஸ் ஹாஸ்பிடல்ஸ் இப்போ டொண்ட்டி ஃபோர் அவர்ஸும் ஹாஸ்பிடல்ஸ் க்ளீனிக்ஸ்லாம் கூட இருக்குது அந்தமாதிரிங்குற இடத்துல பார்த்தீங்ன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கும் சில இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துப்பாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க நார்மலாக எல்லோரையும் கவனிக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க சில இடத்துல வந்து சில விஷயத்துக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ நம்ம ஹாஸ்பிடல் இந்தமாதிரின்னாலே நமக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் அப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கேரோடு இருந்தால்தான் நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு உடம்பு முடியலைன்னாலும் நம்ம கொஞ்சம் தேறி வருவோம் அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம இந்தமாதிரி மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப க்ளீனாக இந்தமாதிரி க்ளீனாக அவங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயத்துலையுமே இதுதான் இருக்கும் ஆனால் கேர்ங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது அதுமாதிரி எல்லா இடத்துலையுந்தான் எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க ஹெ ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் இந்தமாதிரி விஷயமெல்லாம் இருக்கும் அப்புறோம் வந்து ஒவ்வொரு இடத்திலையும் வந்து க்ளீனிக்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து இது ரொம்ப சின்னதாக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எந்த வந்து ஒரு அங்கே அங்கே வந்து அட்மிட் ஆகி எந்த இதும் பண்ணுறமாதிரி இருக்காது க்ளீனிக்ஸ் சில இடத்துலலாம் சில இடத்துல வந்து அவங்களோட அவங்ளோட பேஷண்ட்ஸ் வரத்துக்கு பொருத்து அவங்க வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க அந்தமாதிரிலா இருக்கும்